இந்திய மருத்துவக் கட்டமைப்பு போதுமான வளர்ச்சி குறைவில் தான் இருக்குது இன்னும் நம்ம இந்திய தேசத்தில் வந்து எல்லா இடங்கலையும் மருத்துவர்கள் குறைவாக இருக்குறாங்கள் செவிலியர்கள் குறைவாக இருக்குறாங்கள் அடுத்தது வந்து போதுமான சலுகைகள் மருத்துவருக்கு கிடையாது சிவிலியர்களுக்கு கிடையாது அதிக இடத்துல வந்து மருந்து தட்டுப்பாடு நிறைய இடத்துல இருக்குது இதில் வந்து நிறைய டாக்டர்ஸ் நர்ஸ்களாம் வந்து பணி சுமை அதிகமாக இருக்குது அவங்களுக்கு போதுமான ஓய்வு கொடுக்குறது கிடையாது அதில் அரசாங்கம் வந்து முழு முயற்சி எடுத்தால் தான் இந்தியாவில் வந்து மருத்துவ கட்டமைப்பு மருத்துவத்துறையில் இன்னும் நம்ம வந்து மக்களுக்கு சரியான முறையில் மருத்துவம் போய் சேரும் அதே போல கிராமப்புறங்களில் ஆம்புலன்ஸ் வசதி குறைவு ஒரு பிரசவ காலத்து காத்துருக்குகிற பெண்களுக்கு போதுமான அங்கே இருக்கற சுகாதார நிலையத்தில் சரியான டாக்டர்ஸ் இல்லாதனாலையோ நர்ஸ்சஸ் இல்லாதனாலையோ நிறைய மரணங்கள் குழந்தை மரணங்கள் நடக்குது நம்ம இந்தியாவில் இருக்குகிற எல்லா மருத்துவமனைகளும் நவீன முறையில் அரசாங்கம் மருத்துவமனையாக மாற்றணும் தரத்தை உயர்த்தனும் எல்லா இடங்களிலையும் போதுமான அளவுக்கு டாக்டர்ஸ் இருக்கணும்